ஆ சொல்லுங்கப்பா யாருப்பா நீங்கள் ஆமாப்பா ப்ரின்ஸ்பல் தான்ப்பா பேசுகிறேன் சொல்லுங்கப்பா ஃப்ர்ஸ்ட் இயர் எந்த டிப்பார்ட்மெண்ட்ப்பா நேம் என்னப்பா ஓகே ஓகே உங்கள் பேருப்பா ஆ என்னப்பா என்ன பிரச்சனை எங்கேப்பா நம்ம காலேஜ் கிரௌண்ட்டா எங்கே வெளியில் போகும் போதா ஆ எப்போப்பா நேற்றா முந்தாநேற்றா எப்போ தொலைச்சீங்க சரி ஓகேப்பா ஓகேப்பா ஐடி கார்ட் வேணும்னா திரும்ப வந்து இது ஆதார் கார்டு ஃபோட்டோ டேட் ஆஃப் பர்த்து எல்லாம் வேணும்ப்பா ஏங்க என்னன்னு நாளைக்கு பார்க்குறீங்களா ஆஃபீஸ் ரூமில்

ஓகேப்பா நான் கேட்குறேன் அவர்கிட்டையும் கேட்குறேன் பீட்டி சார்கிட்டையும் கேட்குறேன் ஐடி கார்டு ஏதாவது இருக்கா என்னன்னு கேட்டுவிட்டு உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் இல்லைன்னா என்னென்ன புதுசாக வாங்குறதுக்கு வந்து இந்த ப்ரொசிஜர் இந்த இது இதெலாம் வேணும் ப்ரூஃப்லாம் வேணும் அப்போ அதுமாதிரி ஐடி கார்டு வந்துவிட்டு இப்போ வெளாடும் போது பார்த்து பத்திரமா பேக்கில் வச்சுட்டு வெளாடுங்க ஏனால் தொலைஞ்சுருச்சுன்னா திரும்ப திரும்ப வாங்க வேண்டியதாக இருக்குல்லை தேவையில்லாத வேலைல்ல படிப்பு கெடுதுல்லை ம் ஓகேப்பா அது மாரி அது மாரி வந்து ஐடி கார்டு வந்து கேர்லெஸ்ஸாக வச்சுருக்காதீங்க இப்போ படிப்பெலாம் எப்படிப்பா போய்கிட்ருக்கு ஸ்டெடிஸ்லாம் க கிளாஸெலாம் ஆ ஓகேப்பா ஓகேப்பா அப்பறம் அந்த ஐடி கார்டுக்கு வந்து அமௌண்ட் கொஞ்சம் நூறுனபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆ ஓகேப்பா நான் பீட்டி சார்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஆ அந்த ஐடி கார்ட் மட்டும் ரெடி பண்ணுற மாதிரி என்னான்றதை பார்க்குறேன் அப்புறம் பசங்கள் உங்க ஃப்ரண்ட்ஸ் இல்லை மண்டே வாங்க உங்கள் ஃப்ரண்ட்ஸ் சர்க்குளில் கூடோ கேளுங்கள் ஐடி கார்ட் இருக்கா என்னன்றது ஏன்னால் திரும்பவும் ஐடி கார்டு போட்டு வேஸ்ட் ஆயிடும்லை ரெண்டு ஐடி கார்டு ஆ ஃப்ரண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வச்சுருக்காங்களா என்னான்னு பாருங்கள் மண்டே வந்து என் ரூம் கூட பாருங்கப்பா நீங்கள் ஆ ஓகேப்பா தேங்க்யூப்பா